கோவிட் காலத்தில் வந்துட்டு மொபைல் ஃபோன் வந்து படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவுச்சு ஆனால் வாங்க முடியாத குடுப்பம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கள் அது எப்படி சாத்தியம் ஆச்சு எல்லார் வீட்டிலயும் மொபைல் ஃபோன் இருக்குது ஆனால் எந் எந்த ஃபோன் எந்த பிள்ளையாவது மொபைல் ஃபோன்ல படித்து இவ்வளோ மார்க் எடுத்துச்சு நியூஸ் வந்துச்சாங்க கிடையவே கிடையாது மொபைல் ஃபோன் பார்த்து மூளை அஃபெக்ட் ஆயிடுச்சு ஒரு பையனுக்கு ஃப்ரீ ஃபையர் விளாயாண்டு அதே ஞாபகம் ஆச்சு மாடியிலேந்து குதிச்சிட்டான் இப்படி தான் நியூஸ்ல நியூஸ்ல வந்துச்சு மொபைல் ஃபோன் பார்த்து எந்த பிள்ளையும் படிக்கவே இல்லங்க மொபைல் ஃபோன் பார்த்து எப்படிங்க முதோ படிக்க முடியும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு அன்யூஸ்லனான ஒரு விஷயம் முத இதை கவர்மெண்ட் வந்து முத இதை செஞ்சிருக்கவே கூடாது டிவியில் வந்துச்சு அதுக் கூட ஒரு நல்ல விஷயம் தான் டிவியில் பார்த்து படிக்கிறது ஆனால் மொபைல் பார்த்துலாம் படிக்கவே இல்லை எந்த பிள்ளைங்களுமே மொபைல் பார்த்து கெட்டு தான் போச்சிங்க நிறையா அதனால என்ன பொறுத்த வரையும் அது தீமை தான் எந்த நன்மையும் கிடையாது நான் படிக்கிறேன் படிக்கிறேன் சொல்லிட்டு மொபைலை வச்சிக்கிட்டு சும்மா உட்காந்து தான் இருக்குதுங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியாது கூகுள் மீட்ல வந்து மிஸ்ஸு வந்தால் சைட்ல இதுங்க இங்கே ஃபோன்ல தான் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அது ஒரு பக்கம் சைட்ல கூகுள் மீட் நடக்கும் இவங்க ஒரு பக்கம் சைட்ல விளாயாண்டுக்கிட்டு இருப்பாங்கள் கேண்டி க்ரெஷ்ஷு அதனால பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க பிள்ளைங்கள் வந்து படிக்குதுகனு நினைப்பாங்க மேபி இருக்கலாம் ஒரு சில நல்ல பிள்ளைங்க உட்காந்து படிச்சிருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரையும் நூற்றுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டு பிள்ளைங்க படிக்கலைங்க ஃபாட்டி பர்சன்ட் பிள்ளைங்க வேணா நம்மளை நம்ம வந்து படிக்கலை நம்ம மொபைல் ஃபோன் வேணும்னு அடம்பிடிச்சி வாங்கின பிள்ளைங்களும் இருக்குது அதாவது ப நான் சொல்கிற விஷயம் வந்து படி மோஸ்ட்டாஃப் பிள்ளைங்க வந்து மொபைல் ஃபோன் பார்த்து படிக்கவே இல்லை படிக்கிற புள்ளைங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு வேணா இருந்திருக்கலாம் அதனால நிறையா தீமைகள் தாங்க நடந்துச்சே தவிர எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை கோவிட் வந்து இப்போ ரொம்ப படிப்பை வந்து ரொம்ப பாதிச்சிடுச்சு பிள்ளைங்களோடய மூளையெல்லாம் ரொம்ப பேக்ல போயிடுச்சிங்க எல்லா விஷயங்களும் மறந்துடுச்சு ஒரு ஆடு சப்பு கூட பிள்ளைங்களுக்கு மறந்து போச்சு அந்தளவு ரொம்ப கோவிட் வந்ததனால இந்த மொபைல் ஃபோன் வந்து படிப்ப படிப்பையே மறக்கடிச்சிருச்சு இந்த மொபைல் ஃபோன் மூளையை வந்து அது ஆக்கிரமிச்சிருச்சு அவங்க என்ன செய்யணுன்றதை அந்த மூளை தான் வந்து மொ மொபைல் தான் டிஸைட் பண்ணுற மாதிரி ஆயிடிச்சு மூளை டிஸைட் பண்ணல மொபைல் தான் டிசிஷன் ஸோ என்னை பொறுத்த வரையும் மொபைல் ஃபோன் வந்து தீமைகள் தாங்க நிறையா